ஹலோ மேம் ஐயம் பிரியா மேம் மேம் நான் லாஸ்ட்டு மன்த்து மே மன்த்து தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேண் அதில் வந்ட்டு சட்டிஃபிகேட்டில் வந்ட்டு ப்ரியாங்கிற நேம்க்கு பதிலாக பி ஆர் ஐ ஒய் ஏ க்கு பதிலாக பி ஆர் ஐ ஏ ஏன் மாற்றி கொடுத்துட்டாங் மேம் ஆமாம் மேம் அது ச்சேஞ் பண்ணணு அதுக்கு என்ன ப்ரொசிஜர் மேம் அதில் எல்லாம் பி ஆர் ஐ ஒய் ஏ தான் மேம் இருக்குது டென்த்து மு ட்வல்த்து ஓட்டைடி ஆதார் கார்டு எல்லாம் பி ஆர் ஐ ஏ ஏன் ருக்கு மேம் ஒய் ஏ க்கு பதிலாக

ஓகே மேம் இப்போயே வச்சுருக்கே ஓகே மேம் ஓகே மேம் எவ்வளோ நேரோம் ஆகும் டைம்மிங் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் நான் எழுதி கொடுக்குற

ஓகே மேம் ஓகே மேம் நான் கொடுத்துட்டு போகிறே நீங்கள் கொஞ்ச சீக்கிரமாக இது ச்சேஜ் பண்ணி தாங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேடம் ஆமாம் மேம் ஆ எல்லாம் கரட்டாருக்கு இந்த டிகிரி சட்டிஃபிகேட்டில் மட்டும் மாறி இருக்குது ச்சேஜ் ஆகிருக்கு இல்லை மேம் எல்லாத்துக்கும் கரட்டாக தான் இருக்குது இதை மட்டும் ச்சேஜ் பண்ணணு மற்றபடி எதுவும் இல்லை ஓகே மேம்

ஓகே மேம் தேங்க்ஸ் மேம்